வணக்கம் சொல்லுப்பா ஆ வா கமிங் கம்மிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுமா சரிங்மா எந்த எந்த டிபார்ட்மென்ட்டு சரிம்மா எத்தனை சரி எத்தனை பேர் போகிறிங்க சரிப்பா எத்தனை நாள் சரிப்பா சரிப்பா சரிங்க சரிங்க சரி ஓகே சரிங்மா ஓகே போயிட்டு வாங்க ஒரு பேர்மிஷன் லெட்ரு ஒன்று எழுதி உங்கள் ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்புறோம் கையெழுத்து போடுகிறேன்மா ஓகே ஆல் தி பெஸ்ட் மா